சுற்றுலா பயணிகள் வந்து திருப்பூரில் அப்படின்னு பார்த்தோம் அப்படினா பெரிய உணவுக்கூடங்கள் அப்படிங்குறது எதுவும் பெரிசாக இல்லை ஆனால் வந்து அவங்க சில விஷயங்களை அவங்க ட்ரை பண்ணனும் அவங்க வந்து முயற்சி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷவர்மாவில வந்து எதோ புதுசாக பானிபூரி ஷவர்மா அப்படின்ல்லாம் சொல்லி விற்கிறாங்க மே பீ அதை ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த ஊரில் செட்டியார் கடை ஒன்று இருக்கு அந்த கடையில் வந்து அசைவ உணவுகள் தான் தராங்க அந்த அசைவ உணவுகளுமே வந்துவிட்டு பாரம்பரிய செட்டிநாட்டு உணவகமாக இருக்கு நல்லா வழங்கி வருது அப்படின்னு சொல்லுறாங்க அப்புறம் வந்து வேறு என்ன அப்படின்னா ஆம் என்றால் குறிப்பாக எந்த உணவை வழங்கும் ஸ்டால்கள் உள்ளதா அல்லது வீட்டில் தயாரிக்கபடுறதுன்றது நம்ம சொல்ல முடியாது அவங்க கடையில்தான் தயாரிக்கிறாங்க வீட்டில் தயாரிக்கிற மாதிரி உணவுகள் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து முறுக்கு அதிரசம் இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணனும்